ஒரு மனுஷனோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு விஷயம் தான் சாப்பாடு சாப்பாடு உற்பத்தி தர்றது பண்ணித் தர்றது யார் விவசாயிகள் தானே விவசாயிகள் இல்லை அப்படின்னா நமக்கு எதுவுமே இல்லை விவசாயிகள் வந்து ஒவ்வொரு பயிரையும் ஒவ்வொரு ஒரு செடியை கூட எந்த அளவுக்கு பாதுகாத்து பாதுகாப்பாக வைச்சிக்கிட்டு அதை வந்து நமக்கு ஒரு நெல்லாக உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க அதேமாரி தான் எல்லாம் இப்போ வந்து ஒரு நம்ம வந்து சாப்பிடாம இருக்க முடியுமா நீ என்ன தான் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் சாப்பாடுனு ஒரு விஷயம் இருந்தால் தான் உன்னால் உயிர் வாழ முடியும் அதை பொறுத்து தான் இங்கே எல்லாம் அமையுது ஸோ வந்து இப்போ விவசாயிகள்லாம் இப்போ இப்போ சம்பந்தமே இல்லாமல் புயல் வருது சம்பந்தமே இல்லாமல் மழை பெய்யிது பயிரெல்லாம் நாசமாக போகுது ஸோ அதனால யாருக்கு என்ன வந்து யாருக்கு என்ன நஷ்டமாகுது நம்ம நஷ்டப்படலை ஆனால் விவசாயிகள் வந்து போட்ட வரப்பு போச்சே நம்ம போட்ட முதல் போச்சே அப்படின்னு கஷ்டப்படுறாங்கள்ல ஐடி ஆஃபீஸில் வேலை பாக்கிறவன் ஜாலியாக இருந்துட்டு வேலை பார்த்துட்டு போய்ட்றான் இதே இல்லை நான் வந்து ஸோ ஒரு ஆட்டோமொபைல் ஒர்க் பாக்கிறேன் இல்ல இதேமாரி பாக்கிறேன் அப்படின்னா கம்ப்யூட்டரையா திங்க முடியும் காசு பணத்தையா திங்க முடியும் நமக்கு எப்பயுமே வந்துட்டு நம்மளோட ஃபுட்டு தான் முக்கியம் ஸோ வந்து அவங்க வந்து நிறையா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து சரியான வரப்பு கெடைக்கிறதில்ல இப்போ அவங்க ஒரு அரிசி போடுறாங்க அப்படின்னா அந்த நெல்லுக்கான கரெக்டான உற்பத்தி காசு அவங்களுக்கு கிடைக்கல அவங்க போட்டது ஒன்று கிடைக்கிறது ஒன்னாக இருக்கும் அவங்க சாதாரண ஒரு அரிசியை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் நெல்லை விதைக்கணும் நெல்லை அறுவடை பண்ணணும் அதை அடிக்கணும் அதை தொவட்டி அதை வந்து வேக வைச்சி அதை நாற்று நட்டு அதுலேருந்து தும்பி தனியாக அரிசியை தனியாக எடுப்பாங்க ஸோ இது இது வந்துட்டு நிறையா ஒரு ப்ராசஸிங்காக தானே இருக்குது ஸோ வந்து விவசாயிகளை காப்பாத்துவது தான் விவசாயத்தை காப்பாத்தினா தான் விவசாயிகள் பாதுகாப்பாக இருப்பாங்க விவசாயிகளை காப்பாத்தினா தான் மக்கள் எல்லோருமே உயிரோடு வாழவே முடியும் அப்படின்றது தான் இதோட கருத்து